ஜிஎஸ்டி பதிவு பண்ணுறது வந்து நம்மோடய பிசினஸ்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது அது பதிவு பண்ணாமல் விட்டால் அரசாங்கம் நம்ம மேல் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க அதனால் உடனே ஜிஎஸ்டியை கட்டலைன்னா கட்டிடணும் அது ரிஜிஸ்டர் பண்ணலைன்னாலும் பண்ணி அதோடய ரிஜிஸ்டர் நம்பரை வாங்கி வெச்சுக்கணும் நமக்கு